நான் நேத்திக்கு உங்கள் கிட்ட வீவோ ஒய் சவன்ட்டி ஃபைவ் மொபைல் வாங்கியிருந்தேன் அதில் வந்து எனக்கு கேமரா குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை இப்போ வந்து நான் என் ஃபோன்ல ஃபோட்டோ எடுக்குறேன் நார்மலாக எடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை ஏதாவது எக்ஸ்டனல்லாக ஒரு ஃபில்ட்டர் யூஸ் பண்ணி போட்டால் மட்டும் தான் குவாலிட்டியாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் ப்ளார்ராக இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது அதுக்கப்புறமேட்டுக்கு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பேசுனால் மட்டும் தான் கால் பேசும்போது ஒருத்தவங்களுக்கு தெளிவாக கேட்குது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாமல் நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு தெளிவாக கேட்கல அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல நிறையா நாய்ஸ் கேட்குற மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஹெட்ஃபோன் போடுறதுக்கான செப்பரேட்டாக ஒரு ஹோல் இல்லை மற்ற ஃபோன்லலாம் இருக்கும்ல அதை மாதிரி வீவோல இல்லை சார்ஜர் போடுறதுல தான் எக்ஸ்ட்ரனலாக ஒரு கேபிள் யூஸ் பண்ணி ஓயர்டு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கனால் நல்லாருக்கும்